இத்தனை வருஷத்தில் வந்து பொழுதுபோக்கு வந்து மக்கள் அனைவருமே விரும்பி பார்க்கறனால சமீப வருடங்களாக அதோடய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில் பிரபலமான பொழுதுபோக்கில் ஒன்று வந்து கிரிக்கெட் பார்க்குறது தான் கிரிக்கெட் வந்து இன்னிக்கு நிறைய ஆடவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிறைய பேர் அதை வந்து பார்க்கறாங்க அதே மாதிரி நிறைய விளையாட்டு சம்மந்தப்பட்டமான நிகழ்ச்சிகள்வந்து அதிகமாக பார்க்கறாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி நிறைய சீரியல்களை வந்து மக்கள் அதிகமாக பார்க்கறாங்க